ஷார்க்கு டேங்க்குன்ற ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி இருக்கு இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் வந்து இந்த சேனல் வந்து ரொம்பவே யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஸ்டார்ட்டப் பிஸ்னஸ் பண்றாங்க இப்பதான் பிஸினஸுக்கு ரொம்ப புதுசு அப்படின்னா அவங்க இந்த தொகை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி வச்சு அவங்க எப்படி பிஸினஸ்ஸ வந்து டெவலப் பண்ணலாம் எப்படி வந்து மக்களுக்கு வந்து ரீச் பண்ணலாம் அப்படின்றத இந்த நிகழ்ச்சி மூலமாக அவங்க வந்து கற்றுக்கலாம் இந்த ஷார்க் டேங்க்கு தொலைக்காட்சி நிகழ்ச்சி வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்